எனக்கு சாப்பாடெல்லாம் செய்ய தெரியாது எனக்கு செஞ்ச தெரியறது தான் வந்து சப்பாத்தி செஞ்சு அதுக்கு ஒரு குருமா வைப்பாங்க அது மட்டும் தான் வைக்க தெரியும் எனக்கு அப்புறம் அப்புறம் இட்லி சுட தெரியும் தோசை சுட தெரியும் பால் காய்சச தெரியும் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தெரியும் பெரிய வேலை சாப்பாடு செய்ய ஆரோக்கியமான சாப்பாடு செய்யற அளவுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆ அப்பா வந்து சப்பாத்தி கேப்பார் அது அது தம்பியும் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவான் அது நல்லா இருக்கும் செய்யுமா அப்படினு சொல்லுவார் அப்பா ஸோ அதனால் சப்பாத்தி வந்து செய்வேன் அப்புறம் வந்து அது குருமா கேட்பாங்க அதுக்கு அது குருமா ப எப்படி வ எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது அதுக்கு வந்து கூட வந்து அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் செஞ்சி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பா சொல்லுவார் நீ எதுக்கு செய்யற நீ செய்யறது ஒன்றுமே நல்லா இல்லை என் பொண்ணு செஞ்சுக்குது பார் நல்லா இருக்குது இனிமே என் பொண்ணே சாப்பாடு செய்யட்டும் நீ ஒன்றும் செய்யாத அப்படினு அம்மாகிட்ட அப்பா சொல்லுவார் ஆனால் ஆனால் எனக்கு தான் தெரியும் எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது அப்படினு சொல்லிவிட்டு ஸோ அதனால் ஆரோக்கியமான உணவுன்னு பார்த்தா அது மட்டும் தான் செஞ்சிக்கிறேன் நான் அதுக்கு அப்புறம் இட்லி சுட தெரியும் தோசை சுட தெரியும் அவ்வளோ தான் இதுக்கு மேலே ஆரோக்கியமான உணவுன்னுலாம் ஒன்றும் எனக்கு செய்ய தெரியாது